விழுப்புரத்தில் நிறைய துணிக்கடைகள் சூப்பர் மார்க்கெட்டு எண்ணெய் கம்பெனி பீர் கம்பெனி இப்படியாக நிறயா இருப்பதனால் எங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது நிறையா பெண்களுக்கு பீர் கம்பெனியில் வேலை கொடுக்கிறார்கள் துணிக்கடை கலர்ஸ் துணிக்கடையில் நிறைய பெண்களுக்கு வேலை கிடைக்கிறது ஆண்களுக்கும் வேலை கிடைக்கிறது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை கிடைக்கிறது நகை கடைகள் நிறையாக இருக்கிறது அதற்கும் வேலை ஆட்களுக்கு வேலை இருக்கிறது இப்படியாக எங்கள் கிராமத்தில் பக்கத்திலே விழுப்புரத்திலே எஸ்விஎஸ் ஆயில் கம்பெனியிலும் வேலை இருக்கிறது வெல்டர் வேலை பிட்டிங் வேலை இதெல்லாம் தெரிஞ்சவங்க அங்கே உள்ள செய்கிறாங்க மற்றபடி தெரியாதவங்க இங்கே துணிக்கடையில் மற்ற இடத்துல போய் அனுபவத்துக்கு ஏற்றமாறு நல்ல ஒரு விழுப்புரம் மாவட்டத்திலே நிறைய கடைகளுக்கு எங்களுடைய ஆட்கள் நல்ல முறையில் வேலை செய்து நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது எங்கள் ஆளுக்கு ஆட்களுக்கு